போக்குவரத்து மற்றும் பயண விருப்பவங்களுக்கான அணுகல் உங்கள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரத்தில் என்னமாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையில இன்னைக்கு உள்ள ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெஷலிட்டிஸ் அதாவது போக்குவரத்துகளுடைய ஃபெஷலிட்டிஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்துடுச்சி அப்புறம் எலெக்ட்ரிகல் ட்ரெயின் வந்துடுச்சி எலெக்ட்ரிகல் பஸ்ஸு வந்துடுச்சி அதேமாரி நம்ம சொந்தமாக எலெக்ட்ரிகல் காரு வந்துடுச்சி எலெக்ட்ரிகல் பைக் வந்துடுச்சி இது மூலமாக நம்ம ஈஸியாக எக்ஸ்பென்ஷன் குறைச்சிக்கிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக ரீச் பண்ணலாம் இப்போ என்னுடைய ஒரு சின்ன என்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியது மெட்ரோ ட்ரெயின் இப்போ நான் வந்து பெரம்பலூரில் இருக்கேன் பெரம்பலூரில் வந்து மெட்ரோ ட்ரெயின் நான் போகணுன்னா ஈஸியாக போய் கார்லேயோ புகையில்லாம ஒரு டஸ்ட்டு இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா அருமையாக ஃப்ளேஸில் இறங்கி பாதுகாப்பாக இறங்கி குயிக்கான அதாவது போய்ட்டு வர்றதுக்கு இடையூறு இல்லாமல் ட்ராஃபிக் ஜாம்மு சொல்லாமல் இது மாதிரி ஈஸியாக போகிறதுக்கு எனக்கு வந்து போக்குவரத்தில் மெட்ரோ ட்ரெயின் வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு உண்மையில அது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திச்சு அதே மாரி அந்த ஒரு சில ட்ரான்ஸ்போர்ட்டில் இப்போ நான் இங்கேருந்து ஒரு கார் எடுத்துட்டு போகிறேன்னு வச்சிக்கங்களேன் இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சிக்கங்க நான் ஒரு ஆள் போகிறதுக்கு ட்ராவலிங் ட்ரைவரு இல்லைன்னா நானே ட்ரைவிங் பண்ணிட்டு போகணும் ரொம்ப இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்ரு போகும்போது ட்ராவல் டைம் டயடு கண் முழுச்சி ஓட்டணும் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலங்கள் போய் இப்போ அதுலேயே பஸ்ஸில் பர்த் இருக்குது படுத்துக்கிட்டே சூப்பராக போகலாம் அப்போ அதுமாதிரி ஒரு போகும்போது நம்மளுடைய ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம படுத்து தூங்கிட்டு போறதுனால நமக்கு ஃபெயின் இருக்காது ஒன்று தூக்கத்துக்கு தூக்கம் தூங்கிடலாம் நம்பர் ரெண்டு அடுத்தது கம்பர்ட்டஃபிளா போய் காலையில் கீழே எங்கே இறங்கணுமோ அங்கே போய் எறங்கிக்கிலாம் அங்கே நம்ம லோக்கலில் ட்ராவல்ஸ் எவ்வளவோ வண்டி இருக்குது கால் டாக்ஸி வண்டி இருக்கும் நிறைய ஜாயிண்ட் வெகிக்கிள் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜியில் நிறைய சிட்டிக்குள்ளே ஆட்டோஸு இந்தமாதிரி நிறைய வண்டிலாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அதனால் அந்த போக்குவரத்தினால நமக்கு ஒரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கை தரத்தையும் நல்ல மாற்றம் பண்ணிருக்கு புதுசாக இந்த போக்குவரத்தில் என்னென்னா நிறைய ஃப்ளைட்டு இப்போ இப்போ சென்னையிலேருந்து இப்போ திருச்சிலேருந்து நேராக பெங்களூருக்கு ட்ரெயினு அப்படின்னா நான் ஸ்டாஃப் ட்ரெயின் அப்புடிலாம் வந்து இருக்குது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் திருச்சி நான் பெரம்பலூரில் இருக்கேன் திருச்சி மதுரை போகிறேன் மதுரைன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கியுமே நிக்காமல் பாயிண்ட் டு பாயிண்ட் போகும் அப்போ நான் குறித்த நேரத்தில் குறித்த நேரத்தில் சரியான ஒரு ஒரு பஸ்ஸில் பயணம் நோக்கி போனேம்னா சரியாக போய் இறங்கிருவேன் அதுதான் அதில் உள்ள ஒரு சூப்பரான மாற்றம் இந்த போக்குவரத்து வசதிலாம் எல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் தான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி வாய்ப்புகள் இப்போ டெக்கனாலஜி வைஸ்ஸு நம்முடைய மார்க்கெட்டிங் வைஸ்ஸு சீக்கிரமாக போகிறதுக்கு டைம் செட் பண்ணி போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செலவு குறைச்சி அது வந்து இன்னைக்கு நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்குது அதனால் தான் சொல்கிறேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா இன்னைக்கு உள்ள வசதிக்கு இப்போ நான் ஒரு பெங்களூரு போகிறேன்னு வச்சிக்கங்க இங்கேயிருந்து நான் காரை எடுத்துட்டு போனேன்னா லோக்கல் பஸ் புடிச்சா ரொம்ப டயர்டாகிரும் இப்போ ஏசி பஸ்ஸு பெர்த் இருக்குது அழகா டிக்கெட் கம்மியான காஸ்ட்டு போனோம்னு வைச்சிக்கங்க அழகா போய்ட்டு நம்ம சட்டுன்னு என்ன பண்ணலாம் தூங்கிட்டு காலையில் குறித்த டைமில் இறங்கிர்லாம் நமக்கு பிக்கப் பண்ணுறவன் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போய்ருவாங்க அப்போ எல்லா செலவு ரொம்ப கம்மியாக போய்ரும் இதுதான் இன்னைக்கு உள்ள போக்குவரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நல்ல வாழ்க்கையினுடைய தரத்தையும் அது நல்லா எக்ஸ்போஸ் பண்ணும் அதனால் தான் நான் வந்து இந்த போக்குவரத்துக்காக நிறைய பயணங்களில் இப்போ அதுமாரி நம்ம போக்குவரத்துக்கு போய்ட்டே இருப்போம் தெரியல ரூட் தெரியல அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு கூகுள் மேப் இருக்குது போட்டேன்னா எத்தனை கிலோமீட்ரு எவ்வளோ டைமுக்குள்ள போகலான்னு கார்லேயோ பைக்லேயோ பஸ்ஸுலேயோ எதில் போனாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் குறித்த நேரத்துக்கு சரியாக போய் சென்றடையலாம் இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் அது நமக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்புறம் க்ரூப்பாக காரில் போனால் நிறையா லாபம் இருக்குது மெயின் என்ன ட்ராவலிங் டைமை செட் பண்ணிடலாம் ட்ராவலிங் டைமை செட் பண்ணிடலாம் அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை இதன் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்களுக்கு பகிர்கிறேன் நன்றி